நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ட்ராவல் போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் ஆகுன்னால் ரெண்டு மூணு நாள் ஆகுன்னால் அதுக்கு முன்னாடி நாளே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே ட்ரெஸ்ஸா ட்ரெஸ்லிருந்து டேப்லட் வரைக்கும் அதாவது அமெளண்ட்டுலிருந்து எல்லாமே கரெக்டாக நம்மளுக்கு போக வரத்துக்கு கரெக்டாக போயிருமா கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் அதனாலே மொதல் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னயே எடுத்து வச்சுருவேன் எடுத்து வச்சுட்டு ட்ராவல் நம்ம ஒரு ப ஒரு வண்டி புக் பண்ணுறோம்ன்னா நம்ம போய் நேரிலே ட்ரா ட்ராவலிங் இடத்துலயே போய் நேர்லேயே அந்த வண்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதனோட வண்டியோட ப்ரேக்கு ட டயரு சீட்டு நம்ம போய்விட்டு வரத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா போய்விட்டு வரவரைக்கும் இந்த வண்டி சேஃபாக இருக்குமா அப்படிங்குறது வரைக்கும் போய் நேரில் பார்த்துட்டுதான் நான் வண்டி வந்துட்டு நேரில் பார்த்துட்டு வந்துதான் புக் பண்ணுவேன்